நான் வந்து வரைகிறதுக்கு வந்து பென்சிலு ஸ்கேலு இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணுவேன் பிராண்டு வந்து அப்சரா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நட்ராஜ் பிடிக்கும் அப்சராவும் பிடிக்கும் அப்சரா பென்சில் தான் வந்து நல்லா படம் வரைகிறதுக்கு நல்லா திக்காகருக்கும் அதே மாதிரியே பென்சிலு ஸ்கேலு ரப்பரு எரேசரு எல்லாமே வந்து நான் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள ஓல்ஸ் கடையில்தான் நாங்கள் வாங்குவோம் ஏன்னா இங்கே எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள கடைங்களில் எல்லாம் வெலை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எழுது பொருள்கள் எல்லாமே வெலை அதிகமாகதான் இருக்குது நான் படிக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு பென்சிலோடய வெலையே ரெண்டுரூபா தான் இப்போ வந்து ஒரு பென்சிலோடய வெலை வந்து ஆறுரூபா ஆகிடுச்சி அதனால் வந்து பொருள்கள் வெலையெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து பசங்க வந்து படம்லாம் வரைகிறனால எனக்கும் அந்த ட்ராயிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமானதால நானும் இப்போ ட்ராயிங்கெலாம் நிறைய பண்றேன் ஆயில் பென்சிலு அப்சரா பென்சிலு இதே மாதிரியே பெயிண்டிங்கெலாம் நல்லா நிறைய வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்துருக்கனால நானும் நல்லா பெயிண்டிங் பண்றதுக்குயெல்லாம் ரொம்ப விரும்புகிறேன் வரைகிறதுக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்து கிரேயான்ஸ் தான் நாங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்றோம் கிரேயான்ஸு நல்லாயிருக்கும் வரைகிறதுக்கெல்லாம்